அழகப்பா செட்டியார் மியூசியம் ஆ சொல்லுங்கள்

ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் ம் ஹலோ ஆ உங்களுக்கு வெனஸ்டே வந்து புக் ஆகலை அன்னைக்கு அவைலபுல் அவைலபிள் இல்லை நீங்கள் ஃப்ரைடே உங்களுக்கு புக் பண்ணி புக் பண்ணி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு புக்காகியிருக்கு ஆ அந்த அன்னைக்கு வந்து அவைலபிள் இல்லை உங்களுக்கு ஃப்ரைடேதான் க புக்காகியிருக்கு மாற்றி புக்காகியிருக்கு நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கள் அப்படிங்களா நீங்கள் வ நீங்கள் வ வந் ஃப்ரைடே வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் வந்ததும் நான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இங்கே இங்கே வசதி எல்லாம் ஓகே தான் நீங்கள் எத்தன பேர் நீங்கள்

ஆ ஓகே மேடம் நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கள் இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக நான் பிளான் பண்ணி தரேன் ஆ ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ